வணக்கம் சார் ஏஜியோங்களா எங்கள் வீட்டில் ட்ரஸ்ஸு ஒன்று டெலிவரி வந்ததுன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்காங்க சார் ஆனால் அது பார்த்திங்கன்னா குர்த்தியாக இருக்குது நாங்கள் ஆட்ரு போட்டது வந்து பார்த்திங்கன்னா பேபி ஃப்ராக்கு எப்படி நாங்கள் ஆட்ரு போடாதது நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆமாம் காலையில் வந்தது சார் இதே நம்பர் தான் இல்லிங்களே நாங்கள் வேறே இல்லை ஆட்ரு போட்டோம் நீங்கள் குர்த்தி கொடுத்துருக்கீங்க சார் டபுள் எக்ஸெலில் கொடுத்துருக்கீங்க இல்லல்லை நாங்கள் பேபி ஃப்ராக்கு தான் ஆட்ரு போட்டோங்க பேபி ஃப்ராக் தான் ஒன்றுதான் ஆமாங்க இல்லை சார் நாங்கள் ஆக்சுவலாக அது பர்த்டே கிஃப்ட்டுக்காக போட்டது எனக்கு நீங்கள் நீங்கள் இதை வந்து வாங்கிட்டு போயிடுங்கள் வாங்கிட்டு போயிட்டு எனக்கு உடனே நான் ஆட்ரு போட்டது எனக்கு இது பண்ணுங்கள் என் ஆட்ரு இன்னும் கேன்சல் ஆகலை இல்லைங்களா இல்லை கேன்சல் எதாவது பண்ணியிருக்கீங்களா சரிங் சார் எப்படி அப்படி மாற்றி டெலிவரி வருதுங்க

சரிங் சார் எனக்கு அதலாம் எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாதுங்க எனக்கு வந்து நான் போட்டது எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க எப்போ வருங்க சார் சார் இமீடியட்டாக நீங்கள் வந்து வாய்ங்கோங்க எனக்கு டூ டேஸுக்குள்ள சேஞ்ச் பண்ணிக்கொடுங்க வேறே யார்கிட்டையாது பேசணுங்களா நீங்களே பண்ணிக்கொடுத்துருவீங்களா சரிங்க சரிங் சார் நீங்கள் வாங்க நீங்கள் வந்துட்டு எனக்கு பண்ணிக்கொடுங்க சரிங் சார் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் வந்து ரிட்டன் வாய்ங்கோங்க சரிங் சார் ஓகே எனக்கு டூ டேஸுக்குள்ளே மறுபடி மாற்றி கொடுத்துடுங்க தேங்க் யூ சார் தேங்க் யூ